உள்ளூர் கலைகள்ங்கிறது வந்து விவசாயம் நெசவு அது மாதிரி அதில் உற்பத்தி பண்ணுற பொருட்கள்தான் அதுக்கு அரசு வந்து அதுக்கு பொருளாதார வசதி இல்லாதவங்களுக்கு பொருளாதார வசதியும் மானியக்கடனும் கொடுத்து அதை சந்தைப்படுத்துறதுக்கோ வெளியில் வெளிநாடுகளுக்கு அனுப்புறத்துக்கோ அரசாங்கம் உதவி செய்யலாம் அங்கீகாரம் தேவைப்படுகிற கலைன்னு பார்த்தா கைவினை பொருள்கள்தான் கைவினை பொருட்களுக்கு நல்லா ஒரு ஊக்கம் கொடுத்து அதை செய்ய சொல்லி வெளி நாடுகளுக்கு அனுப்பலாம் இங்கேயும் சந்தைப்படுத்துறத்துக்கு அதை செஞ்சாங்கன்னா அரசாங்கம் செஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும் கைவினை கலைஞர்களை ரொம்ப ஊக்குவிக்கலாம் முக்கியமாக